புக் பண்ணணும் ஸ்லீப்பர் கோச் திருவண்ணாமலை டு சென்னை அது எவ்வளோ ரேட் ஆகும் அமௌண்ட் எவ்வளோ டீட்டெயில் சொல்லுங்கள் ரெண்டு பேருக்கு ஓகே ஆமாம் ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஓகே ஆ எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துட முடியும் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ